ஆ சொல்லுங்கள் ஹலோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா எந்தெந்தப்பா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் காண்டாக்ட் பண்ணீங்கள் ச பண்ணீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஓகே ம் ஓகே ஏனால் சிலதெல்லாம் வந்து இன்னும் ரிசல்ட் வரலப்பா செஸ் நவ் வந்துருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா நான் என்னென்னனு பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து செஸ் அண்டு கேரம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்களா ஓகே அப்புறம் சிலம்பம்ங்களா ஓகே அப்புறம் இன்னும் சில ரிசல்ட்டுலாம் இன்னும் ஜட்ஜஸ்லாம் வந்து இன்னும் உங்கள் ரிப்போட் கொடுக்கல பட் நீங்கள் பண்ணுன வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸுனு சொல்லிருக்காங்கள் ஸோ எல்லாமே ஓகேவா இருக்குது இன்னும் சிலதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட்டு வரணும் ஸோ ஓவராலாக எவ்வளோ பர்ஃபாமன்ஸ் உங்களோடயது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவார்ட் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பாக உண்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ முடிந்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்கணுங்கிறது ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறது தான் ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி கேட்டகிரி பிரிச்சுருக்கோம் ஆஃப்ட்டர் தட் ஓவரால் இருக்குற கேட்டகிரிலேயும் நாங்கள் பிரிச்சுருக்கோம் ஸோ ஓவரால் இருக்கிறதும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஒரு ஒரு கேட்டகிரிலேயும் எவ்வளோவ்ளோ எந்தெந்த கேட்டகிரியில் யார் யார் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஓ ஓவரால் பாய்ண்ட்ஸ் வைத்தும் எடுப்போம் ஸோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கும் பாய்ண்ட் எடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த பாய்ண்ட்ஸ் பேஸ்லேயும் டோட்டல் ஓவரால் காண்டாக்ட்டில் வர எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து பாய்ண்ட்ஸ் பேஸ்ஸில் அதுலேயும் ஓவரால் சர்ட்டிவிகேட்ஸும் மெடல்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா இல்லை இல்லை இது எல்லாமே இண்டிஜுவல் மட்டும் தான் ஸோ ஹவுஸஸுங்கறது நீங்கள் செப்ரேட் பண்ணுனதுக்கப்புறம் உங்களுக்கு அவார்ட்ஸலாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நீங்கள் என்னென்ன ஹவுஸ் அப்படிங்கிறத பிரிச்சுப்பாங்களே தவிர இது வந்து ஹவுஸ் பேஸுடு கிடையாது இண்டிஜுவல் ஸ்டூடண்ட் பேஸ் பண்ணின மெடல்ஸும் அவங்களோடய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்களோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காம்பட்டீஷன்ஸ் தான் இது ஸோ வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா ம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ